விவசாயத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாக்கா நிறைய கருவிகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மண்வெட்டி மண்வெட்டி வந்து வரப்பு வெட்டுறதுக்கு சரி செய்கிறதுக்கு குழிப் பறிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து மண்வெட்டி பயன்படும் கடப்பார அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி வைக்கிறதுக்கு அதுக்கு பயன்படும் அருவா அப்டிபன்னு பார்த்தீங்கன்னா அருவா வந்து தேவையில்லாமல் பயிர் விளை நிலத்துல விளஞ்சிட்ருக்கக்கூடிய முள்ளோடய முள் இலைகளை வந்து வெட்டுறத்துக்கு வந்து பயன்படும் ஏன்னால் கத்திரிக்கோலை வந்து பயன்படுத்தலாம் கத்திரிக்கோல் வந்து பூ செடிகளை வந்து சரி செய்கிறத்துக்கு பயன்படுத்துவோம் அதில்லாமல் அருவா வந்து அந்த முள் செடிகளை வந்து வெட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் பயன்படுத்துவோம் அப்புறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தோட்டத்தில் வந்து தேங்காய் உரிக்கிறதுக்குனே உரிப்பாறை பயன்படுத்துவோம் தேங்காய் உரிக்கிறதுக்கு வந்து அருவாலால் உரிச்சோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப நேரம் எடுத்துக்கும் இதே உரிப்பாறை வெச்சு உரிச்சோம் அப்படின்னாக்கா அது சீக்கிரமாக அது உரிஸ் உரிச்சிரலாம் தேங்காவெல்லாம் உரிச்சுடலாம் அப்புறம் வந்து எறி எறி வந்து வி விறகுலாம் வந்து விறகடுப்பு பயன்படுத்துறவங்களுக்கு விறகு வெட்டுறதுக்கு வந்து எறி வந்து பயன்படும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தராசு அதாவது பருத்தி நெல்லு இதெல்லாம் வந்து அளக்கிறத்துக்கு வந்து ப பயன்படுறது வந்து தராசு பயன்படுது அப்புறம் ஓவ்வொரு இடத்துலையுமே வந்து ஓவ்வொரு இது வந்து பயன்படுது உபகரணங்கள் வந்து பயன்படுது